ஃபஸ்ட் எல்லாம் ஏதோ ஒரு விசேஷன்னா போஸ்டர் அடித்து ஒட்டுவங்க ஒரு கல்யாணம் ஒரு காது குத்துன்னால் போஸ்டர் அடிப்பாங்க இப்பெல்லாம் ஃபிளக்ஸ் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுவும் ஈஸியாகதான் இருக்குது கொஞ்சம் ஃபிளக்ஸ் ஃபிளக்ஸ் வைக்கிறதுனால் நிறைய பேர் வெளிலிருந்து வரவங்கல்லாம் மண்டபம் தெரியலை அப்படினு வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க போஸ்டரிக்கும்போது வந்து கொஞ்சம் லேட்டாகுது ஃபிளக்ஸ்னால் அது ரொம்ப தூரத்திலிருந்து தெரியுது அதனால் அதை வச்சு ஈஸியாக கண்டு பிடிச்சி வந்துடுறாங்க அதாவது கொஞ்சம் ஈஸி நல்லாதான் இருக்குது சிறப்பானதுதான் பரவாயில்லை